நான் இந்த உலகத்தில் ஒரு இடத்துக்கு பயணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றது வந்து இந்தியாவில் இருக்கிற தலைநகரம் நியூடெல்லிக்கு தான் ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற தாஜ்மஹால் போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்தே பெரிய ஆசை இந்த ஆசை வந்து எனக்குள்ளே வரதுக்கு காரணம் எங்கள் அம்மாயி தான் அந்த தாஜ்மஹால்ங்கிறது வந்து ஏழு அதிசயங்களில் ஒன்று நம்ம இந்தியாவிலையே அமைஞ்சிருக்கு அது வந்து ஷாஜகான் வந்து காதல் சின்னமாக தன்னுடைய காதல் மனைவி ச மும்தாஜ்க்காக நினைவிடத்தை அந்த கட்டுனது தான் வந்து தாஜ்மஹால் அதனுடைய கட்டட அமைப்பே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நான் வந்து நிறையா படங்களில் பார்த்துருக்கேன் புத்தகங்களில் பார்த்துருக்கேன் அது வந்து வொயிட் மார்பில்ஸ்லேயே கட்டி கட்டுமானம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கட்டட அமைப்புகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நான் என்ன நேரில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு என எனக்கு இது வரைக்கும் அமையல நான் படங்கள்லேயும் புத்தகங்கள்லேயும் பார்த்தே வந்து ரொம்ப வியந்துருக்கேன் அந்த அதிசயம் ஒரு இதை இது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அதுக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்கள் பாட்டி தான் எங்கள் அம்மாயி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய ரொம்ப நாள் ஆசையாக வந்து அவங்களுக்கு வந்து தாஜ்மஹால் போகணும் பார்க்கணுன்னு இருந்துது ஆனால் அவங்க வாழ்நாளில் அவங்க வந்து பார்க்க முடியிலை அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க பட் நான் அவங்களோடைய ஆசை நிறைவேற்றுற விதமாக நான் எப்படியாச்சும் அங்கே போய் பார்க்கணும் அங்கே அங்கே இருக்கிற அழகை ரசிக்கிணுங்கிறது என்னுடைய ஆசை